இந்திய திரைப்படங்கள்லாம் அவ்வளோக்கு நிறையவே வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிருக்குது இந்திய படங்களை ஜப்பான் சைனா அமெரிக்கா சிங்கப்பூர் அப்புறம் மலேசியா இந்த நாட்டில் இருக்கிற மக்கள்கள்லாம் விரும்பி பார்ப்பாங்க எனக்கு வந்து ஆக்க்ஷன் அப்புறம் எம்எஃப் நிறுவகையான படத்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச நடிகர்கள் வந்து விஜய் சார் அப்புறம் யாசர் எனக்கு பாட்டுனா அம்மாங்க பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேஜிஎஃப் ஒன்றுல வந்த அம்மா சாங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாரி அம்மாங்க பாட்டு அப்புறம் அண்ணன் தங்கச்சி பாட்டு அப்புறம் அக்கா தம்பி பாட்டு அப்புறம் அப்பாக்காக பாடுற பாட்டு இதெலான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பிடிச்ச இசை அமைப்பாளர்னா ஹிப்பாப் ஆதி அவர் படத்தில் அவரே தான் கோரியோகிராஃபி பண்ணுவாரு டெரெக்ஷன் பண்ணுவாரு லிரிக்ஸ் எழுதுவாரு மியூஸிக் போடுவார் பாடலும் பாடுவாரு இவர் வந்து ஆக்சுவலாக ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர் யார் உதவியுமே இல்லாமல் தன்னோடய சொந்த முயற்சியாள பாட்டெலான் பாடி வெளியிட்டு வந்தவரு இவரோடய பாடல்ஸ்லாம் இன்னு நிறையவே ஆல்பம்ஸில் நிறைய இருக்குது இவரோடய வாழ்கை வரலாறு தான் மீசையை முறுக்கு படமாக எடுத்து இருப்பாங்கள் இவரோடய பாட்டு எல்லா சுட்சிவேஷனுக்கும் ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும் அதனால் எனக்கு ஹிப்பாப் ஆதியை பிடிக்கும்